ஹலோ சொல்லுங்கள் சரி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கள் இல்லை நடந்துட்டே இருக்குதுங்க ம் இல்லை முடித்து முடித்து கொடுத்துடுறங்க முடித்து கொடுத்தறங்க முடித்து கொடுத்தறங்க

சரிங்க சரிங்க இல்லை அது அதெல்லாம் கரெக்டா பண்ணிக் கொடுத்துருங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எந்த இதெல்லாம் எந்த குறையும் வராதுங்க நான் முடித்து குடுத்தர்றேன் சீக்கிரம் முடித்து கொடுத்தர்றேங்க சரிங்க சரிங்க கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்றேங்க அது சரிங்க சரிங்கமா சரிங்க சரிங்கமா முடித்து குடுத்தர்றேமா அது மழை மழைங்கிறதுனாலதான் கொஞ்சம் இதே அதுக்குள்ளே மழை கொஞ்சம் நின்னால் நான் சீக்கிரம் முடித்து குடுத்தர்றேங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையில்லை உங்களுக்கு ஆ சரி சரிங்க உங்களுக்கு முடித்து கொடுத்துடுறேன் ஓட்டி பார்த்தா ஓட்டியாவது பார்த்தாச்சும் முடித்து குடுத்தர்றேன் உங்களுக்கு ஆமாம் ஆமாங்க ம் ம் சரிங்கணா சரிங்கணா சரிங்கணா சரி சரிங் இல்லை புரியுது புரியுது புரியுதுங்கணா புரியுதுங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா சேரிங்க முடித்து கொடுத்துடுறங்கணா சரிங் ம் சரி சரிங்க சரிங்கணா சரி ம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா கூப்புடுறங்கண்ணா கண்டிப்பாக கூப்புடுறங் ஆண்ணா சரிங்க ஆ சரி